பவானி ஆத்துலேயிருந்து தண்ணி வருதுங்கள் இங்கே பவானி ஆற்று விட்டு அதுக்கு மேலே விட்டீங்கன்னால் உங்களுக்கு கல்லாறுலேயிருந்து தண்ணி அங்கேருந்து வருது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்லூர் டேம்லேருந்து தண்ணி வருது கல்லாறு தண்ணி இதெல்லாம் தண்ணி வந்து இங்கே நம்ம ஊர்ல வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து சேருது இங்கே வந்து பைப் மூலியாமா கொண்டு வராங்கள் சரியாக தண்ணியும் கிடைக்கிறதில்ல ஒவ்வொரு பக்கம் எல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ல தண்ணியே கிடைக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரமான மேட்டுக்கைகள்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் தண்ணியே கிடைக்குங்க சேரன் நகர்லே எடுத்துக்கோங்களேன் சேர் நகர் சேரன் நகர்லையும் சரியாக தண்ணி வர்றதில்லை அந்த லைன்னெல்லாம் அந்த லைன் பூராக தண்ணியே இல்லைங்க அந்த பக்கம் எல்லாம் எது இங்கே இருக்கிறவங்களாவது ஒரு நாள்கிட்ட திடீர்னு பார்த்தா பைப்பு வேற உடஞ்சிரும் டமார் டமார்னு உள்ள உடையிது அங்கே உடையிது இங்கே உடையிது பெரிய துன்பங்க தண்ணி கிடைக்கிறது பெரிய பாடு இங்கே ஆத்தில்தான் பேருக்கு தண்ணி ஓடுதுங்க பேருக்கு நாலாம் மூணாம் பக்க இருந்து தண்ணி வருது கல்லாத்துலேயிருந்து தண்ணி வருது ஊட்டியிலேருந்து தண்ணி வருது இந்த சைடு பார்த்தா உங்களுக்கு பில்லூர் டேம்லேருந்து தண்ணி வருது மொத்தமாக போய் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிப்பாளையத்தில் அது சட்ரு ரெடி பண்ணி போட்டு தண்ணி ஏற்றி நிறுத்திருக்கான் தண்ணி கண்ட நாத்தம் மாதிரி அடிக்குது நாற்றமா அடி எப்போவோ போகிற மாதிரி தண்ணி இந்த பாலம் கட்டாத முதல்ல நல்லா இருந்தது தண்ணி தண்ணினால் சுட வச்சிதான் குடிக்கணுங்க இல்லை நோவோட வந்துடும் அந்த மாதிரி இப்போ சூழ்நிலையெல்லாம் இருக்குது சரிங்களா இப்போ தண்ணியில் சுட வச்சி சாப்ட்டுக்குங்க தண்ணி வந்து இப்ப வெள்ளிப்பாளையத்தில் ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருந்தான் அந்த சட்ரு எல்லாம் போட்டு சட்டர போட்டங்காட்டி தண்ணி தேக்கமாகி சுப்ரமணியன் கோயில்ட்டேருந்து மேலே வரைக்கும் தண்ணி புல்லா நிக்குதுங்கள் இப்போது அந்த தண்ணி வந்து இப்பல்லாம் நோவு வந்துட்டு இருக்குதுங்க அந்த தண்ணியே நிறுத்தவே கூடாது போயிகிட்டே இருக்கணும் பழையபடி நாங்கள் தண்ணி எப்போவுமே போகிற மாதிரி டேம் கட்டினதே தப்பு என்னையை கேட்டால் சரிங்களா அந்த டேம் கட்டின வேலை தப்பு அப்போது தண்ணி பாடு ஆடி மாதம் பிறந்தா தண்ணி நிறையா போயிகிட்ருக்கும் நல்லா இருக்கும் டேம்மை கட்டி இப்போ தண்ணி தேக்குனங்காட்டி பூரா சீக்குதான் வேக வருது இப்போது மொத்தமாகவே என்னங்க பூராக சீக்குதான் வருது இப்போது தண்ணி கோயில்கிட்ட பாருங்கள் புல்லாக தண்ணி நிற்குது சீக்குதான் நமக்கு பூராமே அடச்சி நின்று தண்ணி பூராக ஏரி செத்தது பேண்டது பூராக அங்கேதான் மேலேதான் மிதக்குது